ம் வாம்மா சொல்லும்மா என்ன வேணும் குட் மார்னிங் என்னா ப்ராப்ளமா சொல்லுங்கம்மா என்னாச்சு சாப்பிட ம் சாப்பிட பிடிக்கிலன்னு சொல்லுறிங்கல்லியா என்ன ரீசன் என்னா பர்பஸ்க்காக நீங்கள் இப்போ சாப்பாடு பிடிக்கில அப்படின்னு சொல்லுறிங்க நல்லா இல்லையா இல்லை வேறு எதாச்சும் ப்ராப்ளமாக இல்லை நல்லா சமைக்க மாட்டன்றாங்களா ஹெல்தியால்லியாக ஃபுட்டு எப்படியிருக்கு

சரி ஓகே ம் ம் ம் சரி ஓகே ம் ம் ம் ம் சரி ஓகேங்கம்மா நான் சொல்லுற கேண்டீனில் மாஸ்டர் கிட்ட பேசுறேன் வேறு அதுமட்டும்தானே இல்லை வேறு எதாச்சும் ப்ராப்ளமாக இல்லை ம் ஆமாம்மா நீங்கள் சொல்லுறதெல்லாம் கரெட்டு தான் நீங்கள் பிரின்சிபல் வரைக்கும் வந்துருக்கிங்க அப்படின்னா ப்ராப்ளம் அப்படின்னு நான் தெரிஞ்சிக்க வேணாமா சரிமா நானும் வீக்ஸ் ஓன் டைம் போயிட்டு நானும் செக் பண்ணிட்டுருக்கன் ஆனால் அவங்க ஃபுட்டு நல்லா தான் கொடுக்குறேன் பிரச்சனைல்ல ஸ்டுடண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமு இல்லை ஹெல்தியாகதான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுறுக்காங்க நான் ஸ்டூடண்ட் மேலே கேர் இல்லாமையெல்லாம் இல்லை நானும் போய் விசாரிச்சிட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் சொல்றலவுக்குலாம் ஃபுட்டு அந்தளவுக்கெல்லாம் ஒஸ்ட்டாக இல்லை ஓகே தான் ஓரளவுக்கு நல்லா தான் போடுறாங்க நான் டேஸ்ட் பார்த்துட்டுருக்கன் திடீர்ன்னு நீங்கள் இப்படி சொல்லுறிங்க அப்படின்னா எதோ ப்ராப்ளம் இருக்கு நான் போய் பார்க்குறன் சரிம்மா சரி சரிமா சரி ஓகே சரி ஸ்டூடண்டும் இப்போ அதையே தான் சொல்லிட்டுருக்காங்க ம் சரிமா ம் சரிமா போயிட்டு பார்க்குளான் விடுங்க சரிமா நான் கேட்குறன் மாஸ்டர்ட்ட பேசுறேன் இனிமே ஃபுட்டு ஸ்டூடண்டுக்கு ஒழுங்கா கொடுக்குனும் இல்லைனா கேன்டீன் வேணான்னு சொல்லிடுலாம் விடுங்க மாஸ்டர்ட்ட சொல்லலாம் இப்டே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நிறையா ஸ்டூடண்ட் வந்து கம்பிளைன்ட் பண்ணிட்டேருக்காங்க நானும் செக் பண்ணிட்டேருக்கேன் நான் போகும்போது எல்லாமே நார்மலாக தான் வச்சிட்டுருக்காங்க ஆன் ஓகே சரிமா சரி ஓகே சரிமா நான் பார்க்குறேன் நான் கேட்குறன் ம் சரிமா ம் சரி நான் பேசுறேன் ம் ம் சரிமா ம் சரிங்கமா நான் பார்க்குறன் வந்துவிட்டு நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனைல்ல நான் வந்து மாஸ்டர்ட்ட கேட்குறன் ஓகே வா ம் ம் தேங்கி யூ